நான் தமிழ் மீடியத்தில் படித்தவன் தான் எனக்கு இலக்கணம் வந்து ஓரளவுக்கு தெரியும் ஒரு வாக்கியம் அமைக்கிறது எப்படிங்கிறத வந்து நான் வந்து நான் எனக்கு தமிழ் வாத்தியார் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு நான் வந்து தமிழ் மீடியத்தில் படித்ததுனால இலக்கண இலக்கியங்கள் அனைத்துமே இருந்துச்சினா நான் அவர் தமிழ் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அவர்படி சொல்கிறபடி தான் நடந்து செயல்படுத்தணும் அப்படி எழுதினா தான் எங்களுக்கு வந்து மார்க்கு தானே முக்கியம் அதனாலே இலக்கணத்தைல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் இது பண்ணியிருப்போம் இப்போ நம்ம எழுதக் கூடிய வாக்கிய அமைப்பும் இலக்கணம் சரியா சார்ந்ததாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு நிலையைனைந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்ம இலக்கணம் சார்ந்த அந்த எ அந்த வாக்கியத்தை அமைக்கும் பொழுது எளிதான முறையில் மக்கள் புரிந்துக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கணும் சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது நீ வந் அப்படியே எடுத்து இது பண்ணணும்னா நம்ம எழுதக்கூடிய இது வந்து இலக்கண அமைப்பானது சரியான முறையில் இருந்து வா எழுதக் கூடிய வாக்கியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் மக்கள் புரிந்துக் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும் அப்படி இருந்துச்சினா தான் நம்ம எழுதக் கூடிய செயல்பா ஸ் அதாவது எழுதக் கூடிய வார்த்தைகள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தியிருக்குன்னு தெரியும் இதற்காக ஏதாவது க்ரியேட்டிவ் கோர்ஸ் வந்து நான் வந்து ர போடணும்னா நான் எதுவுமே போனது கிடையாது ஏனால் நான் வந்து படித்தது எல்லாமே வந்து இருந்துச்சினா தமிழ் மீடியத்தில் காலேஜு வந்ததுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் மீடியன்னு ஒன்று வந்தது அதனால் எனக்கு தமிழ் மீடியத்தில் படித்ததனால இதுக்கான தனியாக ஒரு கோர்ஸு நான் போனது கிடையாது